எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தோட்டத்தில் சமையலுக்கு தேவையான காய்கறி பூச்செடி வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டில் வெங்காய தோளு காய்கறி கழிவு டீத்தூள் முட்டை கூடு எல்லாத்தையும் செடிகளோடய வேரில் போற்றுவோம் இதுவே நல்ல கம்போஸ் ஆகி உரம் ஆகி அதில் இருக்கிற சத்து எல்லாம் மண்ணில் இறங்கி செடி வேர் வழியாக போயி காய்களுக்கும் பூக்களுக்கும் மிகவும் உதவுது இதனால் காய்கறிங்கள் நல்லா விளையுது எங்களுக்கு உரம் எதுவும் வாங்க தேவையும் இல்லை இதுவோடு பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்பிலையை அரைச்சு தண்ணீரில் கலந்து தெளிப்போம் புளிச்ச மோரில் தண்ணீர் கலந்து பெருங்காயம் கலந்து தெளிச்சு விடுவோம் இதனால் பூச்சிங்களும் காய்களை அண்டாமல் பாதுகாக்குது இதனால் எங்களுக்கு செடிகளுக்கு இதுவே நல்ல உரமாக இருந்து நல்ல காய்கறி நல்ல பூக்களை கொடுக்குது